தமிழ்நாட்டு கலாச்சார கொண்டாடுறது பார்த்திங்கனா நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் மாதத்துல ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதத்துல வந்து ஏப்ரல் பதினாலாந்தேதி வந்து பார்த்திங்கனா நம்ம சித்திரை மாதம் அன்னிக்குதான் நம்மளோட தமிழ் புத்தாண்டுனு சொல்வாங்க ஏப்ரல் பதினாலாந்தேதி தமிழ் புத்தாண்டு தான் நம்மளுக்கு வருட பிறப்புனு சொல்வாங்க அதில் ஆரம்பித்து சித்திரை சித்திரை திருவிழா விசேஷமாக இருக்கும் அதுக்கடுத்து சித்திரை வைகாசி வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இது மாதிரி ஒவ் தமிழ் மாதமே தனியாக ஒரு ஒரு மாதம் வரும் ஒரு ஒரு மாதத்துலியும் ஃபெஸ்டிவல்ஸு வரும் ஜனவரியில் பார்த்திங்கனா நம்மளுக்கு வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல்ஸ் வரும் பொங்கல் ஃபெஸ்டிவல்ஸே பார்த்திங்கனா நம்ம தமிழ்நாடுக்கு மெயினான ஃபெஸ்டிவல் பார்த்திங்கனா பொங்கல்தான் பொங்கல்தான் எல்லாமே இப்போ ஃபஸ்டு டே பார்த்திங்கனா போகி போகி கொண்டாடுவாங்க போகியை வந்து நம்ம விடியகாலமாக எழுந்திருச்சு இந்த பழைய துணிகள்லாம் கொளுத்தி போட்டு பழைய துணியெல்லாம் கொளுத்தி போட்டு ஒரு புதுசாக ஒரு இதை ஸ்டாட் பண்ற மாதிரி பழசலாம் சுட்டு புதுசாக ஒரு இதை ஸ்டாட் பண்ற மாதிரி பூஜை பண்ணுவாங்க அன்னிக்கே பார்த்து போயிட்டு நம்ம விவசாய பண்ணற நிலத்துல போய் பொங்கல் வைப்பாங்க பொங்கல் வச்சிட்டு குலதெய்வத்தை வழிபடுவாங்க மறுநாள் வந்து பார்த்திங்கனா சூரியப் பொங்கல் பூஜை போடுவாங்க காலையிலேயே ஆறு மணிக்கு சூரியன் வர்றதுக்குள்ள வெளியே வந்து நாலு கரும்பு வச்சு பானை பானையை சுற்றி மஞ்ச மஞ்சள் கொம்பு இதெல்லாம் வச்சு பொங்கல் கொண்டாடுவாங்க அதுக்கப்புறம் அந்த நாளுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கனா மாட்டு பொங்கல் சொல்வாங்க மாட்டு பொங்கல்னால் ரொம்ப எல்லா ஊருலேயும் மாடுங்களை பூஜை பண்ணி பொங்கல் வச்சு மாட்டுக்கு மாட்டுக்கொம்பை சீவி மாட்டுக்கொம்பை மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு பெயிண்ட் அடிச்சு மாட்டுவண்டியை கூட அலங்காரம் பண்ணுவாங்க பலூனில் வச்சு மாட்டுக்கொம்புக்கு பெருசாக பலூன்ஸ்லாம் கட்டி ரொம்ப மாடை வந்து புதுசாக இந்த மூக்காங்கயிறு இதெல்லாம் மாற்றி மாட்டை நல்லா இது பண்ணுவாங்க அதே மாதிரி அடுத்த நாள் பார்த்திங்கனா காணும் பொங்கல் அப்படினு சொல்வாங்க காணும் பொங்கல் பார்த்திங்கனா ஃபுல்லன் ஃபுல்லாகவே நான்வெஜ்ஜாகதான் இருக்கும் சிக்கனு மட்டனு இந்த மாதிரி அசைவ உணவாக எடுத்து சமைப்பாங்க தமிழ்நாட்டில் பாரம்பரியமான பண்டிகை பார்த்திங்கனா பொங்கல் மட்டுந்தான் நல்லா கிராண்டாக கொண்டாடுவாங்க இதுக்கடுத்துனால் ஆடி மாதம் கும்பிடுவாங்க ஆடி மாதம் பார்த்திங்கனா எல்லா கோயில்லேயுமே திருவிழாதான் கூழு கூழு ஊற்றுவாங்க எல்லாக் இருக்கிற கோயில்லேயும் சாமி பாட்டுங்க காது கிழிகிற அளவுக்கு பாட்டை வச்சு விட்ருவாங்க அதே மாதிரி மார்கழி மாதமும் அவ்வளோதா எல்லா கோயில்லேயும் பாட்டு வந்து அதிகமாக ஓடும் ஜனங்க காலையில் எழுஞ்துச்சு போயிட்டு நவக்கிரகத்தை சுற்றிட்டு வருவாங்க எல்லா ஊருலேயுமே அந்த ஃபெஸ்டிவல் தான் பயங்கரமாக நடக்கும் இதுக்கடுத்துனா புரட்டாசி புரட்டாசி வந்து நம்ம வந்து பெருமாளுக்கு வழிபடுறோம் அஞ்சு சனி கும்பிடுவோம் அஞ்சு சனிக்கிழம வந்து நம்ம பெருமாளை வழிபடுவோம் அந்த ஒரு மாதத்துக்கு நம்ம அசைவத்தை சாப்பிடாம பெருமாளை வந்து வழிபடுவோம் காலையில் ஸ்டாட் பண்ணி ஒரு சொம்பில் பூ கட்டி நாமத்தை போட்டு வீட்டுக்கு போயிட்டு கோவிந்தா கோவிந்தானு அரிசி வாங்கிட்டு வந்து அதை சாப்பாடை படைச்சு சாமிக்கு படைச்சு மத்தியானம் சாப்பிடுவோம் அதுக்கடுத்து பார்த்திங்கனா கிராண்டாக ஃபெஸ்டிவல் கார்த்திகை மாதம் கிராண்டாக கொண்டாடுவாங்க ஐப்பசி மாதம் தீபாவளி ஃபெஸ்டிவல் கொண்டாடு தீபாவளி பற்றி எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா ஊருலேயுமே எல்லாரும் நல்லாவே கொண்டாடுவோம் தீபாவளி எங்கே பார்த்தாலும் நல்ல கலர்ஃபுல்லாக புது டிரஸ் போட்டுகிட்டு காலையில் ஆறு மணிக்குலாம் எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி கா ஃபுல் உடம்புக்குலாம் எண்ணெய் தேய்ச்சிட்டு சீகைக்காய் வச்சு குளித்துட்டு சீகைக்காய் வச்சு குளித்துட்டு புது டிரஸ் போட்டுகிட்டு சிக்கன் ஆறு மணிக்கே ரெடி ஆகிட்ருக்கும் சிக்கன் அப்புறம் அம்மிக்கல்லில் ஆட்டின மாவில் தோசை இட்லி செஞ்சு சாப்பிடுவோம் செஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஆறு மணிக்குலாம் வெளியே பட்டாசு சத்தம் அதுலாம் வெடிக்க போயிடுவோம் எங்கள் எங்கள் குலதெய்வம் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டு பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிடுவோம் அதுக்கப்புறம் இந்த பார்த்திங்கனா கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம்னாலே எல்லா கோயிலுக்கும் சபரி மலைக்கு எல்லா கோயிலுக்குமே மாலை போட்டு கோயிலுக்கு போக ஆரம்பித்துடுவாங்க எங்கே பார்த்தாலும் ஐயப்பன் பாட்டாக ஓடிட்டிருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் பார்த்தினா கார்த்திகை மாதம் க கார்த்திகை மாதத்துல வந்து பார்த்திங்கனா கோயிலுக்கு கோயிலுக்கும் நிறைய பேர் கோயிலுக்கு போயிட்டு வர ஆரம்பிப் டிரிப்பு போவாங்க கோயிலுக்கு எல்லா குலதெய்வ கோயிலும் அப்புறம் எல்லாரும் எந்த கோயிலுமோ நிறைய பேர் சுற்றி பார்ப்பாங்க கார்த்திகை மாதத்துல வந்து அதுவே மார்கழி மாதம் வந்து எல்லாருமே காலைல எழுஞ்துச்சு போய் நவக்கிரகம் செம்மக் குளிரில் கூட எல்லாருமே காலைல விடிய காலைல எழுஞ்ச்சு சூரியன் உதிக்குறதுக்குள்ள போய் நவக்கிரகம் சுற்றிட்டு வருவாங்க அதே மாரி இந்த மார்கழி மாதத்துல வந்து நிறைய பேர் மாலை போட்டுகிட்டு ஓம்சக்தி அம்மா மேல்மருவத்தூருக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு நிறைய பேர் வருவாங்க தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாதமுமே இங்கே எல்லா மாதமும் பண்டிகைதான் கொண்டாடுவாங்க எல்லா மாதமும் பண்டிகைதான் கொண்டாடுவாங்க ஸோ இதுதான் நினைக்கறேன் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடுற விசேஷங்கள்